இப்போது எரிவாயுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிச்சியமாக எங்கள் கருத்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியான கருத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா முந்தைய காலத்திலெல்லாம் இப்போ எரிவாயுவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும்போது நம்ம வந்து ஒரு எரிவாயுவை புக் பண்ணோம் அப்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கொறஞ்ச பட்சம் ஒரு பதினைஞ்சு நாட்களாவது ஆகும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஒரு ஒரு இரண்டு நாட்கள்லேயே வந்து எனக்கு வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துர்றாங்க இப்போ அப்படி இருக்கும்போது இந்த எரிவாயுவை பயன்படுத்துகிறதுனால அந்த நிறுவனம் வந்து நமக்கு நிறைய நன்மைகள்தான் இது பண்ணுறாங்க இதை வெளிப்படையாகவே நாங்களே அவங்கள் இடத்துல வந்து அலைப்பேசி மூலிமா தெரிவித்து இருக்கோம் நீங்கள் செய்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இப்போ உங்களோட சேவை வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய இதில் இருக்குது உங்கள் நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் இன்னும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம்னு சொல்லி நாங்க சொல்லி இருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹெச்பி எரிவாயுன்னு எடுத்துக்கோங்களேன் முந்தைய காலத்தில் வந்து கொறைஞ்சி கொறைஞ்சி ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு அப்புறந்தான் நமக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க அவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இது செய்தி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்டின்றதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போது இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டான காலகட்டத்தில் கரெக்டான நேரங்களில் வந்து நமக்கு வந்து அந்த எரிவாயுவை வந்து அவங்க நம்மளுக்காக வந்து சேவை செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொன்னு என்னென்னா இப்போது நிறைய எரிவாய்வு இது பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா தொலைதூரத்தில் இருக்குது அவங்களாலலாம் அன்றாடம் வந்து கொண்டு வந்து இதை வந்து கொடுக்க முடியாது அதனாலதான் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அவங்க வந்து இந்த எரிவாயுக்கு வந்து அந்த நேரங்களை எடுக்கிறாங்க

சந்தோஷத்தை வெளிப்படுத்துது எரிவாயு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோடய அணுகுமுறைகள் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஒரு பதிவேட்டை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க பதிவு பண்ணிவிட்டு ஆ சரிங்க உங்களுடைய அழைப்ப வந்து நாங்கள் வந்து உடனே வந்து எங்களோடய உயர் அதிகாரிக்கு நாங்கள் மாத்துகிறோம் நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் இடத்துல சொல்லுங்கள்ன்ற அளவுக்கு இப்போ வந்து எரிவாயுவில் வந்து அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க முந்தைய காலத்திலெல்லாம் நம்ம வந்து நேரடியாகவே வந்து அந்த நிறுவனத்திடம்லாம் நம்மளால் பேச முடியாது நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அந்த தொலைபேசியில் வரக்கூடிய அந்த கணினி மூலயமா வரக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நம்மளால் கேட்க முடியும் ஆனால் இப்போதுலாம் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இதற்காக பணிபுரிகிறதுக்கு ஆளுகள இது பண்ணி அவங்களுடைய இதுப்படி இந்த நமக்கு வந்து ஒரு சரியான பதிலை சரியான நேரத்தில் வந்து உதவி பண்ணுறாங்க இதற்காக வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து நன்றி சொல்கிறோம் நாங்க கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த நிறுவனத்திற்கே கால் பண்ணி அந்த உயர் அதிகாரி கிட்டேயே நாங்கள் சொல்லி இருக்கோம் உங்களோடய அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குது உங்களோடய அணுகுமுறை இப்போ சரியான நேரத்தில் எங்களுக்கு வந்து கொடுக்குறதுனால எங்களுக்கு இது மகிழ்ச்சிய தருதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களோட அணுகுமுறையை நாங்கள் நேர் நேரடியாகவே தெரிவித்து இருக்கோம் அந்த நிறுவனத்துக்கே